என்னோடய சொந்த ஊர் அஞ்சலங்க அஞ்சலத்தில் குடி இருந்தேன் அங்கே வந்து முஸ்லீம் மக்கள் இருக்காங்க ஜாஸ்தி எங்கள் ஆளுங்களும் இருக்காங்க ஹிந்துக்களும் இருக்காங்க அவங்க ஊரில் ரம்ஜான் பண்டிகைனால் பிரியாணி கிரியாணிலாம் போட்டு வீட்டில் கொண்டாந்து பிரியாணிலாம் கொடுப்பாங்க அது காலாகாலமாக இன்னமும் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க எந்த பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் இருக்கோம்